எங்கள் வீட்டில் வந்து செடி வச்சுருக்குறோம் மொட்ட மாடில அதில் வந்து மல்லி பூ வந்து பூத்துன்னு இருக்கு ரோஜா பூ செ ரோஜா பூவும் பூ பூத்துன்னு இருக்குது அதுக்கு அப்புறமாக இந்த வாழ செடி வச்சு இருக்குறோம் பட் ரோஜா பூ செடி வந்து வச்சுருக்குது கத்தால செடி வச்சுருக்குறோம் இது வந்து தண்ணி தினைக்கும் எங்கள் வீட்டுக்கார் தான் ஊற்றுவாங்க பூவும் அதான் பூ எத்துன்னு வந்து விற்பாங்க எங்கள் பொண்ணு வந்து எனக்கு வந்து பூ கட்டி கொடுப்பா அதோட வந்து எங்களுக்கு மொட்டை மாடியில தான் இடோம் இருக்குது கீழ வந்து நித்த மல்லி செடி வந்து பூமிலேந்து வேர் போது மேலே மூணாவது அடுக்கில் வந்து கொடி போய் பூ வந்து அறுத்துன்னுருக்குறோம் அதே போல் ஒரு கொய்யாக்காய் செடி வந்து வச்சுட்டுருக்குறோம் அதுல ஒரே ஒரு கொய்யாக்காய் தான் வந்து விட்டுச்சி இப்போ வந்து இன்னொரு பூ பூத்து ஒரு குட்டி கொய்யாக்காய் இப்போ வந்து இருக்குது அதுக்கு அப்புறமாக ஒரு வாழ செடி வந்து ரெண்டு கன்றும் ஒரே கன்றுல வந்து வச்சிவிட்டோம் அதனால செடி வந்து பெருசாகுல வெத்தலை செடி வச்சுருக்குறோம் அப்பறமாக வந்து குரோட்டன் செடிங்கலாம் வச்சுருக்குறோம் பட் ரோஜா பூ செடி வந்து இருக்குது அப்புறமாக மல்லி பூ வந்து நிறைய அல உடுது விட்ட பின்னாடி கட் பண்ணி விட்டா நல்லா துளுத்து செடிகள் வருது இது வந்து இந்த பூ செடி பார்க்கும் போது ரொ எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்குது அதே போல் மரம்னும் போது எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கல்யாணம் ஆயி வரும்போது எங்கள் நிலத்துல ஒன்றை ஏக்கராவுல வந்து மாங்காய் செடி வச்சாங்க அது தண்ணி எடுத்து ஊற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மூணு நிலம் தாண்டி தான் செ ம தண்ணி ஊற்ற வேண்டிதாக இருக்கும் ஆனாலையும் கேணத்தில் மொண்டு மொண்டு தண்ணி ஊற்றினே இருப்போம் இதுக்கு வந்து எங்கள் நாற்றனாருங்க எங்கள் தம்பிங்க இவங்க எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க செடிங்க நிறைய மரம் வந்து ஒரே வருஷம் ஒன்றை வருஷத்தில் பெரிய செடி மரமாக வந்துடுச்சு ஊருள்ளவே இருக்குறதுனால பக்கத்தில் அக்கத்தில் இருக்குறவங்களாம் வந்து மாங்காயை வந்து அறுத்துன்னு போய்விடுவாங்க பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு நல்லா பெரு பெருசாக வி மா மாங்காய் வந்து விடும் ஆனால் வந்து பாதுகாப்பு இல்லாத இருக்கிறதுனால ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமாக வந்து மாங்காய் மரத்தை வந்து வெட்டிவிட்டாங்க அந்த மரம் வச்சு காப்பாற்றம் போது இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ஆனால் மரம் வெட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனுடைய வலி இன்னும் தாங்க முடியல இந்த மரத்தை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் அந்த மரத்தை வெட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதே போல் தேங்காய் செடியும் அதை எங்கள் நிலத்துலே வந்து சா சப்போட்டா செடியும் வந்து வச்சாங்க அந்த சப்போட்டாவும் நல்லா பெருசாக வரும் போது வந்து ம நிலத்த வந்து விற்றுட்டாங்க நல்லா தேங்காய் தேங்காய் தோப்பு இருந்துச்சு தேங்காவும் நிறையா வரும் அதில் இருந்து பட்டையலாம் எடுத்துன்னு வந்து நிறையா தொலவாக இருக்கும் தேங்காய் பட்டையெல்லாம் தலை மேலேயே எடுத்துன்னு வந்து வச்சி அடுப்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்லா ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு உணர்வாக இருந்துச்சு ஆனால் இப்போ நிலமும் மா செடி மாங்காய்ச்செடியோ அந்த தேங்காய்ச்செடியோ அதுக்கு அப்புறமாக அந்த சப்போட்டா செடியெல்லாம் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எப்போவுமே எங்களால என்னால் வந்து மறக்க முடியாது எப்போ போனாலும் அந்த நியாபகம் யாருடைய நிலத்துலையும் அதை பார்க்கும்போது எனக்கு எங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற நியாபகம் வந்து வரும் அதே போல் இப்போ ரெண்டு வருஷமாக வந்து நாங்களே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கள் செ எங்கள் நிலத்துலயே வந்து கலக்கா போட்டுருக்குறோம் துவர கொட்டை போட்டு சா பிடிங்கி சேல்ஸ் பண்ணோம் ப்ளஸ்ஸு எங்களுக்கு நாங்களே வீட்டுக்கு வந்து காண ஆடி வச்சுருக்குறோம் இது மாரி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு உணர்வுகள் வந்து இருக்கிறது இருக்குது அது அது தான் பெ ஒரு பெரிய சந்தோசமாகவும் இருக்குது அவ்வளோ பெரிய நிலங்கள் இருந்து எல்லாத்தையும் விற்றுட்டு வெட்டிவிட்டு பின்னாடி வீட்டு மேலே நாலு செடி வச்சுன்னுருக்குறதுல போய் ஒரு சந்தோசம் இருக்குதான்னா இருக்குது ஆனால் இருந்தாலையும் அது பழைய நியாபகங்களை வந்து விட்டுக்குடுக்க முடியல